தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை அப்படின்னா பரதநாட்டியம் இங்கே தமிழ்நாட்டில் மிகவும் ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு நடனம் அப்படினு பார்த்தா பரதநாட்டியம் அப்பறம் டான்ஸு குழு டான்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பரதநாட்டியம் ஆடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நகைப்போ நகையெல்லாம் வந்து கல் வச்சு நல்லா ஜொலிக்கக்கூடிய ஒரு வைரத்தோ வைரம் மாதிரியே இருக்கும் அது வந்து தமிழ்நாட்டில் மிக ஆண்டாண்டு காலமாக விளங்கக்கூடிய ஒரு நடனம் வந்து பரதநாட்டியம் தான் அது எப்பவும் வந்து எங்கே போனாலும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு நடனம் அது இப்போ அவர்கிட்ட ஜவுளி அப்படின்னு பார்த்தாக்கா வந்து பெண்கள் ஆடைகள் வந்து புடவை தான் ரொம்ப அதிகமாக வந்து அணிவாங்க பொடவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுடிதார் போடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கல்லாம் பாவாடை சட்டை போடுவாங்க இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் மாடலாக வந்திருக்கு ஆனாலும் வந்து தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் வந்து பாரம்பரிய உடை அப்படின்னு பார்த்தா புடவை தான் அதை மட்டும் தான் இன்னமும் வந்து பெரியவங்கெல்லாம் வந்து உடுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ உள்ளவங்களும் அதை வந்து ஃபாலோவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பார்க்க போனால் வந்து முன்னோர்கள் சொல்லிக்கொடுத்த ஒரு விஷயத்த தான் வந்து இன்னமும் வந்து தமிழ் மக்கள் உணர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் என்னுடைய கருத்து